இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பூமி வந்து தன்னை தானே சுத்திக்கிறது சூரியனை வந்து சுற்றி வருதுன்னு சொல்கிறோம் ஆனால் வந்து நம்ம இருக்கிற ப்ளேஸ் வந்து அப்படியேதான் இருக்குது நமக்கு வந்து ரொட்டேட் ஆகுற மாதிரியே தெரியல அது எப்படி அப்படிங்கறத வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னனா அந்த பஸ்ல வந்து நம்ம போயிகிட்ருப்போம் ஆனால் பஸ்ல வந்து நம்ம போயிகிட்ருக்க மாதிரிதான் இருக்கும் ஆனால் வெளியில இருக்க மரம் செடி கொடி ம வீடெலாம் பார்த்தா நமக்கு ஆப்போஸிட்ல போயிகிட்ருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்குது நம்ம பூமியும் சுழலுது அப்படிங்கறது வந்து இது ரொம்ப ஆச்சரியமாகவும் வியக்கத்தக்ககூடியதாவும் இருக்குது